விவசாயம் விவசாயம் என்று சொல்ல போனால் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான்ட்டு எப்படி சொல்ல போனால் இப்போது வந்து நல்ல வாகனம் வந்துடுச்சு முன்னலாம் காலில் மிதிக்கும் முன்ன காலத்தில் சொல்ல போனால் எல்லாம் காய்ந்து அந்த சைடு சொல்லப்போனால் காய்ந்து போன தக்காளி அந்தமாதிரி சில விஷயங்கள் எல்லாம் போட்டு மிதிப்பார்கள் இப்பொழுது மிகவும் மிகவும் டிரெண்டிங்காக உலகம் போய் கொண்டு இருக்கின்றது அதனால் வந்து டிராக்டர் மூலமாக அது விவசாயிகளுக்கு ஒரு மிகவும் அது ஒரு இதாக இருக்கின்றது அதிலே உழவுகிறார்கள் டிராக்டரிலேயே வந்து நட்டு கொண்டு இருக்கும் வரை மிகவும் வந்து டிரெண்டிங்காக போய் விட்டார்கள் அதனால் வந்து டிரெண்டிங் இப்பொழுதும் சொல்ல போனால் இந்த ஜெனரேஷனில் ரொம்ப டிரெண்டிங்கான விஷயங்கள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கின்றது நடந்து கொண்டுதான் இருக்கும் இது நான் நம்புகிறேன் அதல்லாம் வந்து டிராக்டர் முன்ன காலத்தில் எல்லாம் வெயில் மழை என்று நனைந்து கொண்டு அந்தமாதிரி பார்ப்பார்கள் இப்பொழுது எல்லாம் மிகவும் டிரெண்டிங்காக போய் விட்டது